குட் மார்னிங் மேம் மேம் குட் மார்னிங் மேம் எனக்கு லைப்ரரிலந்து எனக்கு லைப்ரரிலந்து புக்கு வேணும் மேம் கதை புக்கு பொன்னியின் பொன்னியின் செல்வன் கதை புக் வேணும் மேம் எனக்கு பார்ட் டூ புக் ஓகே மேம்

தமிழ்லையும் இருக்கு இங்கிலீஷ்லையும் இருக்கா மேம் மேம் எனக்கு ஒரு ஆஃப்ட்டர்நூன் டுவெல்லோ கிளாக் போல் வேணும் மேம் ஓகே மேம் ஓ ஓகே மேம் இப்போ லைப்ரரியில உட்காந்து படிக்கிறதுக்கு இந்த புக் ஓகே மேம் வீட்டுக்கு புக் அலவ் பண்ணுவீங்களா ஆ ஓகே மேம் ஆ நான் ஆஃப்ட்டர்நூன் புக் எடுத்துக்கிற மேம்

ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஆ தே தேங்க் யூ மேம்